குழாய்நீர் கிடைக்கும் நல்லவிதமாக கிடைக்குது சௌகரியத்துக்கு கிடைக்குது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்க விட்டாலும் கரெக்டாக பிடிச்சு வச்சுக்கிறேன் மழை காலங்களில் மட்டும் தனியாக அது வச்சு தனியாக வடிகட்டி குடிக்கிறமாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறேன் நல்லவிதமாக தண்ணி கொடுக்குறாங்க அது மாற்றத்துக்கெல்லாம் வழியில்ல சுத்தமாக இருக்கிறதை நீர் வந்து சுத்தமாக இருக்கிறது அதாவது தண்ணீரை நம்ம பாங்கா உபயோகப்படுத்துகிற முறையில் வேஸ்டேஜ் இல்லாமல் நான் உபயோகப்படுத்துறது தான் பார்க்குறேன் துணிமணி துவைக்கிறதுக்கு அதுக்கான அளவான துவச்சிட்டு வேஸ்ட் பண்ணிணா தண்ணி நமக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு உபயோகப்படுமேன்னு நான் எடுக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிட்டிருக்குறேன் தண்ணி நல்லவிதமாக கிடைக்கும் மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்க வந்தாலும் நல்லா கிடைக்குது ஆனால் முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடறாங்க தண்ணி வருது பார்த்து பிடிச்சிக்குங்கன்னு சொல்லி நல்ல விதமாக கிடச்சிட்ருக்குது எனக்கு வேறு வாட்டர் சமாச்சாரம்ங்கிறது எந்த விதத்திலையும் தப்பு இல்லை நல்லாயிருக்கு மழை காலங்களில் தான் கொஞ்சம் கஷ்டம் அதை பார்த்து இது பண்ணிக்கிறேன் இப்போ விழாக் காலங்களில் கொஞ்சம் தண்ணி வந்து லேட்டாக லேட்டாக விடறாங்க இல்லாட்டி முன்னாடி விடுவாங்க ஏதா இருந்தாலும் முன்கூட்டி சொல்லிடறதுனால நான் அதை பிடிச்சு வச்சுக்கிறேன் தண்ணி வந்து இல்லேன்னா முன்கூட்டி சொல்லிடறாங்க நீங்கள் பார்த்து பிடிச்சிக்குங்க இந்தமாதிரி பொல பொலங்குறதுக்கு வரும்னு சொல்லி சுகாதாரத்துக்கெல்லாம் தண்ணியை வந்து காய வச்சு குடிச்சுக்கிறேன் தண்ணி வந்து தேவையான அளவு கிடைக்கிறனால பாதுகாப்பாக வச்சு பழகிக்கிறேன் நான் தண்ணி வேணுங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணணும் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறது நமக்கு பிடிக்காது தண்ணீர் தண்ணீர் நல்ல தண்ணீர் வந்து இல்லாத மனிதர் வாழ்க்கைக்கு இது இல்லை தண்ணியை நம்ம எந்தவிதத்தில் பாங்காக உபயோகப்பட்னா நீர் வேஸ்டேஜ் இல்லாமல் பழகுனாதான் அவங்களோடைய இதுக்கு நல்லது சிலர் அது தெரியாமல் இஷ்டத்துக்கு தண்ணியை செலவு பண்ணுவாங்க நானெலாம் அப்படி பண்ணுறதில்ல நல்லவிதமாக தண்ணி கிடைக்கிற தண்ணி பக்குவமாக வச்சு ப இது பண்ணிக்கிறேன் வாட்டருங்கிறது தண்ணிங்கிறதை தண்ணி நல்ல தண்ணி மல காலங்களில் மட்டும்தான் கஷ்டம் அதுக்கு தகுந்தாப்படி பார்த்து நான் பிடிச்சு வச்சு இது பண்ணிக்கிறேன் தண்ணி கிடைக்கும் நல்லவிதமாக கிடைக்குது